நான் இப்போ ரீசன்ட்டாக ஒரு புக்கு ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்துவிட்டு வாங்கியிருந்தேன் ஆனால் அது எனக்கு ரிசீவ் ஆகும்போதே டூ டேஸ் வந்துவிட்டு லேட்டாகிருச்சு அதுவும் போக நான் வந்துவிட்டு கொடுத்த அமௌன்ட்டுக்கு தகுந்த புக்கு வந்துவிட்டு குவாலிட்டியாக இல்லை பேப்பர் குவாலிட்டி வந்துவிட்டு ரொம்ப மட்டமானதாக இருந்துச்சு அதுவும் போக பார்த்தோம்னா ஃபாண்ட்ஸ் சைஸ் வந்துவிட்டு ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அந்த இமேஜில் காட்டும்போது நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி காம்மிச்சாங்க ஆனால் நான் புக்கு நான் வாங்கி பார்க்கும்போது குவாலிட்டி வந்து கம்மியாக இருந்தது ப்ளஸ் ஃபாண்ட்ஸ் சைஸும் வந்துவிட்டு ரொம்ப சின்னதாக இருந்தது